எங்கள் வீட்டில நான் செடி வளர்ப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் உள்ள செடி வந்து முருங்கைச்செடி ரோஸ் செடி கத்தரிக்காய் செடி எல்லாமே வளர்த்துருக்கேன் அதில் வந்து முருங்கைப் பூ செடி பிடுங்கி நல்லா காய் சமைச்சு நல்லா சாப்பிட்ருக்கோம் ரோஸ் செடி வளர்த்து அதில் வந்து தண்ணி ஊற்றி மழை பேயயில் நல்லா பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் வேறு என்ன செடி கத்தரி செடி இதுங்கெல்லாம் பார்த்து அதை பிடுங்கி சாப்பிடையில நல்லாயிருக்கும் நான் தோட்டத்தில் டெய்லி தண்ணி ஊற்றுவேன் அதை நல்லா பராமரிப்பேன் அதில் உள்ள எல்லா விஷயங்களையும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் செடி நிறையா வீட்டுக்கு முன்னாடி நான் வச்சு வளர்த்துருக்கேன் அந்த செடியில் உள்ளதை எடுத்து பிடுங்கி டெய்லி சமைச்சு சாப்பிடையில நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் உள்ள பொருட்களெலாம் நல்லா இருக்கும் அதில் தண்ணி ஊற்றயில மழை பேயயில் அழகா இருக்கும் பார்க்க வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எல்லாத்தையும் பிடுங்கி அதை சாப்பிட்டு அதை சமைச்சு சாப்புடையில் இன்னும் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா பிடிக்கும் வேறு என்ன செடி வச்சாலும் அதை நல்லா பராமரிச்சு பார்த்துக்கிருவேன் நல்லா உரம் போட்டு அதுக்கும் நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா வளர்ப்பேன் எந்த செடி இருந்தாலும் அதை நான் நல்லா பார்த்து நல்லா வளர்ப்பேன் எதுனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடி வளர்க்கிறது என் வீட்டுக்கு முன்னாடி அழகா இருக்கும் அதை பார்க்குறதுக்கு நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் நல்லா வளர்த்துருக்கேன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் செடி